ஆ சார் வணக்கம் சார் ஆ முருகன் வெட்டிங் டெக்கரேஷன் கம்பெனிங்களா ஆ சார் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று வைக்க போகறோம் நெக்ஸ்ட் மந்த்து அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக காண்ட்ரேக்ட்டுக்காக ஏன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் அவங்க உங்கள் விஸ்டிங் கார்டு கொடுத்தாங்க ஆ சார் என்ன மாதிரி ஈவெண்ட் எல்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க சார் ஐ மீன் இப்போ வெட்டிங் ஓகே இது தாண்டி வேறு எதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க என்ன மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுறீங்க ஆ இந்த மஞ்சள் நீராட்டு விழா காதணி விழா வளைகாப்பு ஆ எப்படி எல்லாத்துலையுமே ஒரே மாதிரி டிசைனுங்களா இல்லை கஸ்டமர் கேட்குற மாதிரி பண்ணி தருவீங்களா இல்லை எல்லாத்துக்கும் நீங்களே ஒரே மாதிரி தான் வச்சுருக்கீங்களா பேர்ட்டன்

ஆ ஓகே சார் சார் இல்லை இப்போ இப்போ ஆ நல்லா ஹை பட்ஜெட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ராயலாக கொடுங்க சார் ஏன்னா நிறைய பேர் விஐபிஸ்லாம் இன்வைட் பண்ணி இருக்கோம் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ராயலாக கொஞ்சம் கொடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் ஆ உங்கள் உங்களுக்கு

ஆ சார் இப்போ இதுக்கு வந்து இதுக்கு வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடு கட்டுறதுனா ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு நாலஞ்சு தருவாங்க இதில் எது பிடிச்சிருக்கோ அதை செலெக்ட் பண்ணுவோம்ல அந்தமாதிரி நீங்கள் ஒரு நாலஞ்சு டெக்கரேஷன் காட்டி அதை நாங்கள் செலெக்ட் பண்ணுறமாரி இருக்கும்ங்களா இல்லை நாங்களே சொல்லணுமா

ஆ ஏற்கனவே பண்ண பண்ண வெட்டிங் டெக்கரேஷன் எல்லாம் மாடல்ஸ் இருக்குங்களா

சார் டெக்கரேஷன்ஸ் மட்டுமா இல்லை இன்னும் வேறு எதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமரா மேன் ஒர்க்கு அந்தமாதிரி எல்லாமே உங்கள்கிட்ட அவைளபுலா இல்லை ஒன்லி டெக்கரேஷன் மட்டும் தானா

ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே ஆ சார் சார் எங்களுக்கு பட்ஜெட் வந்து ஃப்ரம் ஒன் லேக்லருந்து ஃபார் எக் ஒரு ஒரு செவன் லேக் வரைக்கும் சார் செவன் லேக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பெட்ராக இருக்கும் ஆ

ஆ சரி ஓகே சார் தேங்க் யூ சார்